என் பேர் பெர்லின் நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் நான் பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நான் பொம்பளை புள்ளைன்னு ஃபர்ஸ்ட்டு என்னை பார்க்க வரலை எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்னை பாத்தோன எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எங்கள் அப்பா ரொம்ப ஹேப்பியாக இருந்தாங்க நான் என்னை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாப்பா அப்படின்ட்டு நான் பிறந்தோன்னே எங்கள் அப்பா ஃப் ஃப்ளாட்டு வாங்கியிருக்காங்க இடம் வாங்கியிருக்காங்க இடம் வாங்கி பத்து ஒரு நாலஞ்சு வருஷத்தில் என் பேரில் தான் இடம் வாங்கினது இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நாற்பது பவுனை வித்துவிட்டு வீடு கட்டி வீடு கட்டி குடி போய் காது குத்துலாம் வெச்சுருந்து ரொம்ப நேரம் வெச்சுருந்தாங்க நல்லா சந்தோஷமாக இருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு இது எங்கள் அண்ணன் வீடு லோன் வேறு ரொம்ப கட்ட முடியாமல் போய்டுச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீடு லோன் வாங்கி அந்த வீடு வந்து எங்களால் முடியல மீள க முடியல அந்த லோனை எங்களால் அடைக்க முடியாமல் போய்டுச்சா அப்போ நாங்கள் என்ன பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி நாங்கள் வீட்ட விற்கிற மாதிரி ஆகிடுச்சி வெறும் லெவன் லாக்ஸுக்கு நாங்கள் விற்றோம் இப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி நைன் சிக்ஸ்ட்டி லாக்ஸுக்கு இப்போ அந்த வீடு போகுது எங்களால் இப்போஅதை ஒருபா ஒரு ல த ஒன் லேக் கூட இப்போ எங்களால் புரட்ட முடியாதுனு வெச்சுக்கோங்களேன் இப்போ அந்த நெலமை தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ அப்புறம் கொஞ்சம் நாங்கள் நல்லாயிருந்தோம் காம்பௌண்டு தொழில்லாம் நாங்கள் வெச்சுருந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்புறம் திடீர்னு ஒரு இது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இருந்த மாதிரி சண்டை போ இதாகி அவங்க எங்கள் அண்ணா விழுந்து ஆக்சிரென்ட் ஆகிட்டான் அவனுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சி சப் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளத்தில் அவனுக்கு ரொம்ப முதுகு தண்டோடு அடிப்பட்டு அவன் அதுக்கப்புறம் வேலைக்கு கீலைக்கி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணோம் பண்ணி எங்கள் அம்மா இது பண்ணி எல்லாம் பண்ணி இது பண்ணி அவனால் மீள முடியல மீள முடியாமல் போய்டுச்சி இன்று வரைக்கும் அவனுக்கும் பத்து பத்து வருஷம் ஆகிடுச்சி பத்து வருஷம் ஆகியும் வேலைக்கும் போகல அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க அப்பா வந்து இது தான் கூலி தொழிலா கூலி தொழிலாளி தான் இப்போ நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான் வாடகை வீட்டில் இருந்துட்டு தான் எங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணி குடுத்தது என்னை கல்யாணம் பண்ணிக் கொடுத்தது கும்பகோணத்தில் தான் கும்பகோணத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நாங்கள் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பத்தில் நாங்கள் நல்லா சந்தோஷமாகவே நல்லா இருக்கோம் நாங்கள் எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க என் வீட்டுக்காரரும் என்னை நல்லா வெச்சிருக்கார் எங்கள் மாமியார் எல்லோருமே என்னை நல்லா தான் வெச்சுருக்காங்க அதனால் எந்த கல்யாண வாழ்க்கையில எந்த வித குறைபாடுகளும் எதுவும் கிடையாது எனக்கு எங்கள் அம்மா வீட்டுலையும் எந்த இதுவும் கிடை எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மூணு பேர் நான் ஒரு பொண்ணு ஒன்று ரெண்டு பசங்க எங்கள் அண்ணன் ஒன்று இப்போதிக்கி எங்கள் அண்ணந்தான் எனக்கு வேலைக்கு போகாமல் இருக்கான் அது தான் எனக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கும் எனக்கு அதை நெனைச்சி பாக்குறப்பெல்லாம் இதாகவே இருக்கும் என் தம்பிக்கு இப்போ கல்யாணம் பண்ணாங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறது அதுவே கஷ்டப்பட்டு தான் கொ லோனு வாங்கி அது வாங்கி இது வாங்கி அப்படியே நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டே இருந்தோம்ன்னு வெச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணியே முடிச்சாச்சு கல்யாணம் பண்ணியே அவனுக்கு நாலு மாதம் ஆகிடுச்சி அவனும் நல்லா தான் இருக்கான் அவன் இப்போ ஒரு பேங்க்கில் வேலை பாக்குறான் அவன் நல்லா தான் இருக்கான் பேங்க்கில் வேலை பாக்குறான் நல்லாயிருக்கான் இப்போ அப்பா வந்து கூலி தொலிலாளி தான் அப்பாவும் இதாக இருப்பாங்க என்ன அப்பா தண்ணி அடிப்பாங்க அப்படி இப்படி அப்படி இப்படி இப்படின்னு பேசிட்டுருப்பாங்க அது ஒன்றும் இதுல்ல எல்லோரும் பேசுவது தான் வாழ்க்க நடைமுறையில் பேசுவது தான்னு வெச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில நடைமுறையில் எல்லோருமே பேசக்கூடியது தான் அதையும் நாங்கள் அனுசரித்து எல்லாத்தையும் தாண்டி கீண்டி தான் நாங்கள் எல்லாத்தையும் வந்துவிட்டோம் நாங்கள் மூணு பிள்ளைகளுமே ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஆப்போசிட்டு அவுனோ ரெண்டு பசங்களுமே தண்ணி அடிக்க மாட்டானுங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க ரொம்ப ஜெனூனா இருப்பானுங்க ரெண்டு பசங்களுமே ஜெனூனா இருப்பாங்க அதே மாதிரி தான் நானும் நான் என்ன கொஞ்சம் வாய் இதாக பேசுவேன் அவ்வளோ தான் மற்றபடி எதுவுமே கிடையாது நான் எல்லோருக்குமே ஹெல்ப்பிங் ஹெல்ப்பிங் மைண்டாக இருப்பேன் ரொம்ப இதாக இருப்பேன் என்னை பற்றி சொல்லணுன்னு இல்லை ஹெல்ப்பிங்காக இருப்பேன் நான் எல்லோருக்கும் இதாக தான் இருப்பேன் பாசமாக இருப்பேன் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப இதாக இருப்பேன் அங்கே இங்கே போக மாட்டேன் அப்படி இப்படின்னு இருக்க மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டு கூட்டு குடும்பத்துலேருந்து நாங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து நாங்கள் போய்ட்ருக்கோம் நாங்கள் சந்தோஷமாகவே இருக்கோம் சந்தோஷமாவே இருக்கோம்ன்னு வெச்சுக்கோங்க நாங்கள் வேறு என்ன சொல்வது எனக்கு மொதல் மொதல் புள்ளை வந்து ஜிஹெச்சில் தான் பிறந்துச்சி ஜிஹெச்சில் தான் பிறந்துச்சி அம்மா பார்த்தாங்க அப்புறம் அங்கே இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாள்லேயே என் தா என் அம்மாவோடய சொந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்புறம் நான் என்ன பண்ணேன் என் த பையனை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அது கொஞ்சம் ஒரு பிரச்சனை அது மாதிரி நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் அது மாதிரி வந்தோடனே நாங்கள் ரொம்ப இதாகி அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படின்னு ஒரு இதெல்லாம் சண்டை சச்சரவுகள் இது மாதிரியே ஆகிடுச்சி ரெண்டாவது பையனை அப்புறம் இவங்க இங்கே பிரசவம் பார்த்தாங்க இங்கே அன்பு ஹாஸ்பிட்டலில் அவனை நான் அப்பா அம்மாலாம் பார்க்க வரலை அப்போல்லாம் இது பண்ணல ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் அப்புடில்லாம் இருந்துச்சு அதனால் பார்க்கவும் வரலை இது பண்ணவும் இல்லை நானே தான் எனக்கு எல்லாமே நானே தான் நான் பார்த்துக்கிட்டேன் என்னோடய இதில் வந்து நானே தான் பார்த்துக்கிட்டேன் என் தம்பிக்கு என் பையனுக்கு வந்து எல்லாம் பண்ணுறது இது பண்ணுறது குளிப்பாட்றதுலேந்து அவனுக்கு பேபி க்ளாத் வாஷ் பண்ணுறதுலேந்து அப்படி இப்படின்ட்டு அப்படி இப்படின்னு தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் அதனால் என்னோடய லைஃப் எல்லாமே ரொம்ப ஹேப்பியாக ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு எனக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது எந்த இதிலும் கெடையாது எந்த சூழ்நிலையிலேயும் நான் வாழ்ற மாதிரி தான் நான் இருக்கேன் எந்த வித சூழ்நிலையிலையும் நான் அதை தான் வாழ வாழ்ற மாதிரி தான் நான் என்னை வெச்சுருக்கேன் நான் எதுக்கும் பயப்படவும் மாட் பயப்படுவேன் சில விஷயத்துக்கு பயப்புடுவேன் சில விஷயத்துக்கு பயப்பட மாட்டேன் அப்படி தான் இருக்கேன் நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருக்காங்க இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்க்க முடியாமல் அந்த மாதிரி தான் இருக்கோம் நாங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம் நாங்க முணு பேருமே ஏதாவது ஒரு விஷேஷம் அப்படின்னா நாங்கள் போவோம் இங்கே எங்கள் வீட்டுக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கோ எங்கள் ஓப்படியார் வீட்டுக்கோ இல்லை சின்ன ஓப்படியார் வீட்டுக்கு அந்த மாதிரி நாங்கள் போய் ஜாலியாக இருந்துட்டு வருவோம் வேளாங்கண்ணி இது மாதிரிலாம் பீச்சு இந்த மாதிரிலாம் போய்விட்டு வருவோம் அப்படி தான் மற்றபடி அங்கே இங்கே இங்கே அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புடில்லாம் நாங்கள் போகிறதும் க போகிறது கிடையாது நாங்கள் போகவும் மாட்டோம் போகவும் மாட்டோம் நாங்கள் இப்படியே தான் நாங்கள் எங்களோடய சூழ்நிலையில இப்படியே தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சமைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு கூட்டு குடும்பங்கிறதுனால அஞ்சு பசங்க அஞ்சு பசங்களையும் பார்த்துக்கிட்டு அஞ்சு பசங்களோடயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு லைஃபை இது பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்படி இருப்போம் ஒரே சமையல் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே சமையல் தான் நல்லா ஜாலியாக நல்லா ஜாலியாக விளாடுவோம் நாங்கள் மூணு பேருமே நாங்கள் வந்து நாங்கள் மூணு லேடிஸுமே வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம் அவங்க மூணு பேருமே அண்ணன் தம்பியும் அப்படி தான் இருப்பாங்க எங்கள் மாமியாரும் எங்களை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் வெச்சுருக்காங்க எங்களை அவங்கள பற்றி கொறை சொல்கிறதுக்கும் எதுவும் கிடையாது எங்கள் ரெண்டு கொழுந்தனாருமே எங்கள் வீட்டுக்காரோடய அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே எங்களை வந்து நாங்கள் எங்களைலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களும் எங்களை வந்து பாகுபாடு இல்லாமல் தான் எங்களை பார்த்துட்ருக்காங்க எங்களை பாகுபாடு இல்லாமல் தான் எங்களுக்கு செஞ்சிட்டுருக்காங்க இது வரைக்கும் இன்னுமும் செஞ்சிட்டுருக்காங்க எப்போயுமே அப்படி தான் இருக்காங்க அவங்க அதனால் எங்களுக்கு கெடைச்ச குடும்பம் மாதிரி எங்கள் வேறு யாருக்கும் க கெடைச்சிருக்காது அது வரைக்கும் நான் வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்றேன் பெருமைப்பட்றேன் ரொம்ப சந்தோஷப்பட்றேன் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசணும் இது பண்ணணும் ஆசை அப்புடில்லாம் இருக்கும் அட ஆமாப்போ நம்ம இங்கேயே நம்ம அவங்க கூடயே பேசிக்கிட்டு நம்ம நம்ம லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம் அவ்வளோ தான் டைம் இருக்கிறப்ப நான் சீரியல் பார்ப்பேன் சீரியல் அத்தை கூட தான் போய் எங்கள் அத்தை கூட தான் உக்காந்து சீரியல் பார்த்துட்டு உக்காந்துருப்பேன் சாய்ங்காலம் ஆறர மணி ஏழு மணிக்குலாம் ஆயிட்டுனாலே போய் சீரியல் தான் சீரியல் பார்த்துக்கிட்டு அத்தை கூட உக்காந்துக்கிட்டு இது பண்ணிட்டுருப்பேன் அத்தை அத்தை கூடயே தான் சீரியல் பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு ஜாலியாக என்டர்டெயின்மென்ட்டு என்டர்டெயின்மென்ட்டே அது தான் பார்த்துட்ருப்போம் கரெக்டாக அப்புறம் சமையல் அது மாதிரி முடிச்சுட்டு பசங்க கூட சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்து தூங்குறது அப்படியே ரொட்டீன் லைஃப் ரொட்டீன் லைஃபாக தான் வந்துட்டுருக்கோம் காலைல எழுந்திரிச்சி பசங்களை கிளப்பறது காலையில் எழுந்திரிச்சி பசங்களை கிளப்பறது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அயர்ன் பண்ணுறது சமைக்கிறது ஒருத்தங்க சமைக்கிறது ஒருத்தங்க அயர்ன் பண்ணுறது ஒருத்தங்க குளிப்பாட்றது இந்த மாதிரி தான் இருப்போம் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதுனால அது மாதிரி ஒரு ரு இதாக ரொட்டீனாக இருக்கும் குளிப்பாட்றது துவைக்கிறது துணி துவைக்கிறது ஒருத்தங்க பாத்திரம் கழுவ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒருத்தங்க ஷேர் பண்ணி நாங்கள் செஞ்சுப்போம் நீ நீங்கள் செய்றியா அவங்க நாளான்னைக்கு செய்கிறது அப்புடில்லாம் கிடையாது யார் செஞ்சாலும் நாங்கள் ஓகே அப்படி தான் இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் தான் நாங்கள் இந்த வீட்டிலே இருக்கோமே நாங்கள் அப்படி எல்லோருமே எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்கள்லாம் இருக்காங்க எங்கள் பெரியம்மாலாம் பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் என்ன வெச்சுருப்பாங்க ரொம்ப ஹேப்பியாக எல்லோரும் இது பண்ணிக்கிட்டு ஜாலியாக நாங்கள் எல்லோரும் இருப்போம் எங்கள் மா பெரிய கொழுந்தனாரு வந்து ஃபாரினில் இருக்கார் அவர் இப்போ தான் வந்துவிட்டு போனாங்க அவங்க அவங்களும் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி அஞ்சு பிள்ளைகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி தான் எடுத்து தருவார் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா ஒரே ஒரு பாப்பா ஒரே ஒரு பாப்பா அந்த பாப்பா வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் நாலு பசங்க எனக்கு ரெண்டு பசங்க பெரிய ஓப்படியாருக்கு ரெண்டு பசங்க பாகுபாடு இல்லாமல் தான் அந்த பாப்பாவுக்கு எல்லா எல்லோருக்குமே எடுத்துட்டு வருவார் ட்ரெஸ்ஸு சாக்லேட்டு எல்லாமே பேகு மொதல் கொண்டு அஞ்சு பிள்ளைகளுக்கும் சேமாக தான் எடுத்துட்டு வருவார் கலரு மா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் பேக் எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் செப்பல்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து செப்பல்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே ஒரே மாதிரியாக தான் ஈவன் ஈவனாக இருக்கணும் ஈவனாக இருக்கும் எந்த வித பாகு பாகுபாடும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் இங்கே நாங்கள் இங்கே அக்கம் பக்கத்தில் யார் வீட்டுக்கும் நாங்கள் போக மாட்டோம் இங்கேயே தான் இருப்போம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தான் நாங்கள் ஜாலியாக என்டர்டெயின்மென்ட்டு பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருப்போம் நாங்கள் இப்போ நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறது என் தம்பி பிள்ளைக்கு என் தம்பிக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அது தான் நான் வேண்டிக்கிறது வேறு எதுவுமே எனக்குன்னு ஒரு இது வந்து மனக்கவலை வந்து பார்த்தீங்கன்னா அது தான் இப்போதிக்கி எங்கள் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் அவனும் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் அவனுக்குன்னு ஒரு வேலை இ வேலையும் வேலை இல்லை அவனுக்கு ஒரு வேலை எப்படியாவது அவன் மனசில் இறங்கி அவனாக ஒரு வேலைக்கு போனால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள்ட்ட அவ்வளோ வசதி கிடையாது அவனுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் கொஞ்சம் இதாக இருப்பான் வீட்டிலேயே தான் இருக்கானா அவனுக்கு எங்கள் அம்மாவால் ம் செலவு பண்ணுறதுக்கு எங்கக்கிட்ட அவ்வளோ வசதி கிடையாது எங்கள்ட்ட அதனாலேயே வீட்டில் இருக்கான் அவனும் ஒரு வேலைக்கும் போகாமல் அவனே தன்னத்தானை வந்து டிப்ரஷன் ஆக்கி வீட்டிலையே இருந்துட்டு இருக்கான் அவனை தன்னத்தானை தாழ்த்திக்கிறான் நம்ம அப்படி ஆகிட்டோமே அப்படி ஆகிட்டோமே அப்படி ஆகிட்டோமேன்ட்டு அவனையே இது பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கான் அப்பறம் என் தம்பிக்கு ஒரு கொழந்தை பிறக்கணும் எங்கள் அண்ணிக்கு ஒரு கொழந்தை இருக்கணும் என் நாத்தனாருக்கு எனக்கு ஒரு நாத்தனார் அவங்களுக்கு ஒரு கொழந்தை பிறக்கணும் இது தான் வேறு எது அது தான் மற்றபடி வந்து ஒன்றுமே கிடையாது சரஸ்வதி பாடசாலையில் தான் படித்தது சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து ஃப பேபி க்ளாஸ்லேருந்து எயித்து வரைக்கும் அங்கே படித்தேன் அப்புறம் எயித்துக்கு அப்பறம் அந்த திருநாகேஷ்வரம்ன்னு ஹைஸ்கூலில் அங்கே படித்தேன் அப்புறம் அங்கே படிச்சுட்டு மறுபடியும் வந்து நர்சிங் படித்தேன் தென்த்து தான் படித்திருக்கேன் டென்த்து படிச்சுட்டு அப்புறம் நர்சிங் படித்தது நர்சிங் வந்து வலைங்கமானில் வந்து ஒரு ஜேகேபின்னு ஒரு காலேஜு அங்கே தான் நர்சிங் காலேஜு போய் படித்தது டெய்லி பஸ்ஸுலேயே ப பஸ் ஏறி இன்னொரு பஸ்ஸு ஏறி அப்படி தான் போய் படிச்சிருந்தது படிச்சிட்டுருந்தது நர்சிங் காலேஜும் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் க்ளாஸில் தான் பாஸ் பண்ணது ஆனால் வேலைக்கு படித்தது ஒரு வேலை ஆனால் வேலை பார்த்தது ஒரு இது கோல்டன் ஜு இது ஜுவல்லரி ஷாப்பில் அதுவும் ஒரு த்ரீ இயர்ஸ் வேலை பார்த்தேன் த்ரீ இயர்ஸ் வேலை பார்த்துட்டு அதுவும் நல்லா என்ட்ட ஜாலியாக இருந்துச்சு அங்கே போய் வேலை பார்த்துட்டு இதாக இருந்து நல்லா என்டர்டெயின்மென்ட்டாக நல்லா ஜாலியாக இருந்துட்டுருந்துச்சி வேலை பார்த்தேன் கல்யாணம் ஆகியும் ஒரு நாலு மாதம் வேலை பார்த்தேன் அதுக்கப்பறம் கன்சீவ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்கல அதுக்கப்புறம் வேலை பார்க்காம வீட்டில் இருந்துட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு இப்படியே போய்டுச்சு என்னோடய லைஃப் அதுவும் நல்லாயிருக்கு அவங்களுமே மூணு பேருமே நல்லா படித்திருக்காங்க ஒருத்தங்க இது படித்திருக்காங்க டீச்சருக்கு படித்திருக்காங்க ஒருத்தங்க வந்து எம்எஸ்சி முடித்திருக்காங்க எம்எஸ்சி எம்டெக்கு முடித்திருக்காங்க நான் டென்த்து முடிச்சுட்டு நர்சிங்கு முடித்தேன் இப்படி தான் நான் படிச்சுட்டு படித்தது படிச்சிட்டுருந்து எனக்குன்னு ஒரு கவலை இந்த ரெண்டு கவலை தான் அண்ணா ஒன்று இந்த மாதிரி எங்கள் அண்ணிக்கு அப்புறம் என் தம்பிக்கு ஒரு கொழந்தை அது தான் எனக்குன்னு உள்ள மனக்கவலை வேறு எதுவும் கிடையாது மற்றபடி வேறு எதுவும் நான் கிடையாது மற்றபடி நான் ரொம்ப ஹேப்பியாகவும் இருக்கேன் நல்லாவும் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஹேப்பியாக இருக்கேன் ஆ வெச்சுக்கோங்க என் பையனுங்க நல்லா படிக்கணும் அவ்வளோ தான் பசங்களெல்லாம் பா ஆகணும் எனக்கு ஒரு இது எப்படியாவது நம்மளும் நாலு பேர் மாதிரி நம்மளும் நாலு பேர் மாதிரி முன்னேறணும் அந்த மாதிரி ஒரு மெண்ட்டாலிட்டி எனக்கு தோணுது அது தான் மற்றபடி வந்து எனக்கு எதுவுமே நான் கொறை சொல்கிறதுக்குனு ஒன்றுமே கிடையாது அவ்வளோ தான் எனக்கு ஒரு வேலைக்கு போகணும் அந்த மாதிரி ஆசை வேலைக்கு போகணும் நம்ம க சொந்த காலில் நிற்கணும் நம்ம ஏதாவது வாங்கணும் நம்மளாக ஏதாவது நம்ம கையில் இருக்கணும் ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் நம்ம கையில் இருக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம எல்லாத்தையும் நம்ம சேமித்து நம்ம இது அந்த மாதிரியெல்லாம் சேமிக்கணும்ங்கிறத விட நம்ம ஒரு பத்து ரூபாய் நம்ம கையில் எல்லாம் நம்ம கொடுக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அந்த திமிர் இல்லாமல் நம்மளால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுது அவ்வளோ தான் மற்றபடி வேறு எதுவுமே எனக்குன்னு இது கிடையாது என்ன எனக்கு சாப்பாடுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் க அடிக்கடி எங்கள் வீட்டில் வாரம் வாரம் செஞ்சுட்டே இருப்போம் பிரியாணி பிடிக்கும் அது மாதிரி ஏ எது கடையில் கடை சாப்பாடு அதிகமாக நான் விரும்ப மாட்டேன் அப்படியே நான் கடையில் அதிகமாக அது வந்து சாப்பிட்றது வந்து எனக்கு இந்த பூரி பிடிக்கும் அவ்வளோ தான் எனக்குன்னு மற்றபடி இப்போ எதுவுமே வந்து அப்படியே வாங்கினாலும் இப்போல்லாம் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்க நாங்கள் பிள்ளைங்களை தான் பார்த்துட்ருக்கோம் எங்களுக்குன்னு வந்து எதுவுமே நாங்கள் வந்து இப்போ இது பண்ணிக்கிறது கிடையாது பசங்க பசங்க பசங்க பசங்க பசங்க பசங்க இப்படியே தான் லைஃபு போய்ட்டே இருக்குது எங்களுக்குன்னு ஒன்னும் ஆசையாக வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படியே ஆசைப்பட்டாலும் வாங்கிக் கொடுத்துருவாங்க என் வீட்டில் இங்கே எங்கள் எங்கள் கல்யாணம் பண்ணுற வீட்டிலையும் சரி ஆசைப்பட்டத வாங்கிக் கொடுத்துக்கலாம் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு பத்து நாள் போய் எங்கள் எங்கள் என் அம்மா வீட்டில் போய் நான் தங்கிவிட்டு வருவேன் அங்கே போய் வேணுங்கிறதை நாங்கள் சாப்பிடுவோம் பிள்ள பிள்ளைங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறது இங்கே அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு அழைச்சிட்டு போய் சந்தோஷமாக இருப்போம் அது இது அப்படின்ட்டு இதாக இருப்போம் கோவிலுக்கு போகிறது அங்கே இந்த மாதிரி பார்க்கு போகிறது அந்த மாதிரிலாம் ஜாலியாக லைஃபை கொஞ்சம் என்ஜாய் ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருப்போம் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேருந்தான் சந்தோஷமா ரவ போய் உக்காந்து பேசிட்டு உக்காந்துட்ருப்போம் நானும் எங்கள் ரெண்டு ஓப்படியாரும் சேர்ந்து தான் வ நாங்கள் உக்காந்து பேசிட்டுருப்போம் வீட்டில் நல்லா ஜாலியாக உக்காந்து பேசிட்டு உக்காந்துட்ருப்போம் சமைச்சி முடிப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சி உக்காந்து பேசிட்டுருப்போம் இடையில நேரம் கிடைக்கிறப்ப நாங்கள் படுத்துத் தூங்கிட்டுருப்போம் மற்றபடி உக்காந்து பேசிக்கிட்டே உக்காந்து பேசிக்கிட்டு தான் இருப்போம் எங்கள் அத்தை எல்லோரும் நானும் எங்கள் அத்தை கூடலாம் நாங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் பேசிட்டுருப்போம் மாமியார் மாமியாராகவே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க நல்லா பேசிக்கிட்டு உக்காந்துருப்போம் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் எங்களை வந்து மூணு பேருமே வந்து எங்களைலாம் பாசமாக தான் பார்த்துக்கறாரு மற்றபடி எங்களுக்குலாம் கொறை சொல்கிறதுக்கோ எதுவுமே எங்களுக்கு தான் அதெல்லாம் கிடையாது அவ்வளோ தான் என்ன வேறு என்ன வேறு ஒன்றுமே வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவ்வளோ தான் என்னோடய லை லைஃப் முதல்ல எனக்கு இந்த பூச்செடியெல்லாம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் இந்த ரோஜா செடி இதெல்லாம் பூச்செடிலாம் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒடைச்சிட்டு ஓடியாந்துடுவேன் பூச்செடி எங்கேயாது நான் வெளில போகிறப்ப எங்கேயாவது பூச்செடி பாத்தேன்னா அந்த பூச்செடியை ஒடைச்சிட்டு நான் அந்த வீட்டில் வந்து நான் வெச்சுட்டு அதில் பூ பூத்தா நான் வைப்பேன் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வெச்சு விடுவோம் அந்த மாதிரி தான் பூச்செடி வளர்க்க எனக்கு ரொம்ப புடிக்கு மற்றபடி லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு லைஃப் இது தான் வேறு எதுவும் கிடையாது வீட்டில் சொல்கிறதுக்கு அவ்வளோ தான்

ம் தேங்க்யூ